ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க அங்கேந்துதாங்க பேசுகிறோம் நீங்கங்க சொல்லுங்கள் என்ன வேணும் சரிங்க சே சரிங்க எடுத்துக்கலாம் ஜெராக்ஸ் கீது அதனோட காப்பி எதாவது வச்சிருக்கீங்களா ஜெராக்ஸ் போடவே இல்லைங்களா சரிங்க அந்த அதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்திங்கள்ல அந்த ஃபோன்னு கரெக்டாக வச்சிருக்கீங்ளா சரி அந்த ஃபோன் எடுத்துட்டு ஆதார் ரேஷன் கார்டு ஜெராக்ஸும் ஒரு ஃபோட்டோவும் பணம் அறுபதுருவாயும் எடுத்துட்டு இ சேவை மையத்துக்கு வரீங்களா ஆ வா நாளைக்கு ஒரு அஞ்சு மணிக்கு காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே வந்துடுறீங்களா ஆ சரி நீங்கள் வாங்க பண்ணிக்கலாம் ம் சரிங்க ஆ ஆமாம்ங்க மற்ற மத்த வெளிலல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க ஆனால் இது மட்டும் கவுர்மெண்ட்டு நிர்ணயிச்சது மட்டும்தான் வாங்க கவுர்மெண்டுக்கு அவங்களுக்காக பண்ணிக் கொடுக்கறதுனால இது இது அறுபதுருவா மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம் இங்கே எக்ஸ்ட்ரா எல்லாம் வாங்க மாட்டோம் ஆ உங்களுக்கு வேறு எதாவது வேணுன்னாலும் சொல்லுங்கள் பண்ணிக் கொடுத்தட்றோம் ம் சரி நாளைக்கு பத்து மணிலந்து பதினோரு மணிக்குள்ளே வந்துருங்க ஆ சரி மறந்துறாதிங்க ஆதார் கார்டு ஓ ஒரு ஃபோட்டோ போதுங்க ஆ ஒரு ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஆ ஒரிஜினலே கொண்டு வாங்க என்னங்க ஒர் ரெண்டு நாள்ல திருப்பி வாய்ங்கலாங்க ஆ ரெண்டு நாள்ல வாய்ங்கலாம் குடுத்துட்டு போயிவிட்டு மறுபுடியும் வந்து உடனே வாய்ங்கலாங்க ஆ சரிங்க சரி கண்டி ஆ சரி க ஆ நாளைக் கண்டிப்பாக வாங்க ஆ சரி வாங்க பண்ணிக்கலாம் வாங்க ஆ ஆ சரிங்க வேறு யாருக்காவது எதாவது வேணுன்னாலும் சொல்லுங்கள் கவுர்மெண்ட் வந்து இ சேவை மையம் அதுக்கு தான் வச்சிருக்காங்க வருமான சான்றிதழை இன்னும் எதை வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் வாங்க ஆ சரிங்க ஆ ஆ சரி வச்சிறேன் ஆ ஆ சரிங்க